நான் வந்து போக நினைக்கிற எனக்கு பிடிச்ச இடம் அப்படின்னு பார்த்திங்கனா வந்து கோவில் கோவில் அப்புறம் இந்த ஃப்ரெண்ட்ஸ்களோட பீச்சுக்கு போகிறது கோவிலுக்கு வந்து பார்த்திங்கனா சிவன் கோவில் அப்புறம் வந்து திருப்பதி அப்புறம் வந்து திருவண்ணாமலை இந்தமாதிரி இடம்லாம் வந்து போகிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்புறம் வந்து இந்த ஆலங்குடியில இருக்குற ஆபசகாயேஸ்வரர் கோயில் அதெலாம் பார்க்குறதுக்கு இன்னும் பார்க்க சூப்பராக இருக்கும் அப்புறம் திருவண்ணாமலையெலாம் போய்ட்டு பார்த்திங்கனா காலைல இங்கயிருந்து கிளம்பி அஞ்சு மணிக்கு அங்கே உள்ள கோவில் உள்ள போகுறோம்னா அந்தக் கோயில் சுற்றி இந்த மலையெலாம் சுற்றி வர்றதுக்கே சாயங்காலம் ஆகிடும் இந்த கோவில்ல என்ன ஒரு அற்புதமான ஒன்று ஒரு செயல் அப்படின்னு பார்த்திங்கனா அதில் வந்து மாடு ஒன்று கட்டி வச்சிருப்பாங்க அந்த மாட்டுக்கு வந்து அகத்திக்கீரைதான் கொடுக்கணும் அந்தமாடு வந்து அகத்திக்கீரைதான் சாப்பிடுமே அதுவந்து கட்டுக்கட்டாக வெளிலயே வந்து வச்சிருப்பாங்க அதை வாங்கிக்கிட்டுப் போய்ட்டு அந்த மாட்டுக்குக்கொடுத்தா அந்த மாடு சாப்பிடும் அதுன்னு சொல்லுவாங்க அப்புறம் அந்த திருவண்ணாமலைக் கோவில்ல அந்த அம் அந்த அமைப்பு எப்படி இருக்கோ அது வந்து நடு மையப்பகுதியில வச்சிருப்பாங்க நம்ம கோயிலை சுற்றிப் பார்க்குறதே அந்த ஒரு அந்த பக்கத்தில் நின்று அந்த கோயில்ல இந் இப்படிதான் போகணும் இப்படிதான் வரணும்னு ஒரு மேப் மாதிரியே வந்து செஞ்சு சின்னதாக வச்சிருப்பாங்க நம்ம எந்த இடத்துல இப்போ நின்றுக்கிட்டு இருக்கிறோம்ங்கிறது வரைக்கும் அந்த இடத்துல பார்த்தா தெரிஞ்சிடும் அது ஒன்று நல்லா இருக்கும் அப்புறம் வந்து இந்த மரம் செடி கொடி இதெல்லாம் பார்த்திங்கனா வந்து கையாலே கத்தரிகோல் வச்சு கட் பண்ணிவிட்ருப்பாங்க அந்த கோயிலெல்லாம் பார்த்திங்கனா எப்படினா மான் மாதிரி யானை நிற்கிறாமாதிரி அதெலாம் அதை தொட்டுப் பார்த்தாவே செடிதான் ஆனாலும் பார்த்தா அந்தந்த ஷேப்ல வச்சிருப்பாங்க அது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்புறம் பொற்கோவில்னு சொல்லுவாங்க அந்த பொற்கோவில் பார்த்திங்கனா எல்லாமே தங்கத்தாலே செஞ்சு வச்சிருக்கிது தலையில் கிரீடம் மாதிரி ஒன்று வச்சு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க அங்கே போகிற பக்தர்கள் எல்லாருக்குமே அதில் வந்து பார்த்திங்கனா தங்கத்தாலே செஞ்சு வச்சிருப்பாங்க கால்ல மிதி படுறதுக்கூட தங்கமாகதான் இருக்கும் அந்த கோவில் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் அப்புறம் வந்து கொடைக்கானல் அந்த சைட்லாம் பார்த்திங்கனா வெறும் பனிமூட்டமாகதான் இருக்கும் அந்த இடத்துல சூரியனே பார்க்க முடியாது அந்த எஸ்டேட் அதெல்லாம் பார்த்தா சூப்பராக இருக்கும் அப்புறம் வந்து இந்த பீச்சிக்கு போகிறது பீச்சுக்கு அதெல்லாம் பார்த்திங்கனா காலையில் அப்படி இல்லைனா சாயந்தர நேரத்தில் அந்த நேரத்தில் போகிறதுதான் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் மதிய நேரத்துலலாம் போனம்னால் நம்ம எவ்வளோதான் தண்ணியில நின்றாலுமே டக்குனு உடம்பு வந்து ஜில்லுனே இருக்காது சூடாகவேதான் இருக்கும் அதனால இந்த சாயங்கால நேரத்தில் வந்து பீச்சுக்குப் போனால் நல்லா இருக்கும் அப்புறம் சாயங்கால நேரத்தில் வந்து பஜ்ஜி சாப்பிட்றது அதெல்லாம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும்